ஹலோ சரவணா டிராவல் ஏஜென்சியா ஆ அக்ஷுவலி மேம் நான் வந்து டூரு ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் ஃபேமிலி ட்ரிப் மாதிரி ஆ எங்களுக்கு வந்து கார் வேணும் அதுக்காக தான் உங்களுக்கு கால் பண்ணி இருக்கோம் ஆ மேம் ஆறு பேர் போகிறோம் ஆ நீங்கள் வந்து ஆறு பேர் போகிறதுக்கு மாதிரியான காரு இருந்தாலும் ஓகே தான் அப்படி இல்லை டபுள் காராக தான் இருக்கும் ஒரு காருக்கு நாலு பேர் அப்படின்னா நீங்கள் ரெண்டு காராக எங்களுக்கு அமிச்சிர்லாம் ஓகே ஓகேங்க சிக்ஸ் மெம்பர்ஸ் போகிற மாதிரி வேணும் இங்கே நாமக்கல் கொல்லிமலை தெரியுங்களா அங்கே தான் போகிறோம் ஆக்ஷுவலி அதுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸான டிரைவர் தேவை ஆமாம் ஹில்ஸ் ஸ்டேஷன் அப்படிங்கிறதுனால இப்போ டிரைவர் மட்டும் பார்த்துக்கோங்க அதர்வைஸ் ஏசி ஆர் நாண்ஏசி ரெண்டுமே ஓகே தான் எங்களுக்கு ஒன் டே ஃபுல்லாக வேணும் அதர்வைஸ் நாங்கள் லேட்டானாலும் அதுக்கான அமௌண்ட்ட பே பண்ணிடுறோம் ஆ ஓகே நாங்கள் பார்த்துக்றோங்க ஆ யா ட்வென்ட்டி த்ரீ வந்து கிளம்புறோம் ட்வென்ட்டி த்ரீ மார்னிங் எயிட் ஓ கிளாக்கு இருக்கிற மாதிரி வேணும் ஆ ஓகே மேம் நீங்கள் வந்து உங்ளோட பே பண்ணுற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் சென்ட் பண்ணுங்கள் ஆ ஜிபே லைக் பேடிஎம் அந்த மாதிரி நான் ஆன்லைன் பேமண்ட்டே பண்ணிடுறன் அமௌன்ட்டும் எங்களுக்கு சொல்லிவிடுங்க ஆ ஓகே மேம் ஆ ஓகே தேங்க் யூ மேம் ஆ ஓகே தேங்க் யூ மேம்